கோவிலுக்கு போகிறோனா ஏன் கோவிலுக்கு போகிறோன்னா எதுக்காகப் போகிறோம் மன நிம்மதிக்காகவும் எல்லா கஷ்டத்தையும் மறந்துவிட்டு தான் கோயிலுக்கு போவோம் ஆனால் கோயிலுக்கு போகிறவங்க பார்த்தீங்கன்னா எல்லோருமே மன நிம்மதிக்காக இங்கே வரான் ஆனால் சில பேர் என்ன பண்ணுறாங்க வந்த இடத்துலே ஃபோட்டோ எடுக்கிறது அவன் சாமியை ஃபோட்டோ எடுக்கிறது அது சோஷியல் மீடியாவில் போடுறது சாமி ஃபோட்டோ அனுப்பிவிட்டு செல்ஃபி எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துப் போடுறதுக்காக அதைப் பார்த்தீங்கன்னா ஏனால் அவங்களுக்கு பின்னாடி நிறையா பேர் வராங்க நிறையா பக்தர்கள் வந்துட்டு சாமியை பார்க்கணும் ஒரு மன நிம்மதிக்காக வராங்க அவங்களால அதைப் பார்க்க முடியல எல்லாம் வந்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அடைச்சுட்டு நிற்கிறனால இது கொஞ்சம் தப்பு தான் அதனால் தடை வி விதிக்கப்பட்டதுனால் கொஞ்சம் ஃபைன் போடுறது எல்லாம் கரெக்ட்டு தான் அதாவது பக்தர்களை எல்லோரையும் கொஞ்சம் பாதிக்கப்படுது அதனால் இது தடை விதிக்கப்பட்டது ஒன்றும் தப்பெலாம் இல்லை எல்லாமே இது தடை விதித்தது கொஞ்சம் கரெக்ட்டு தான்